நான் ஹரிணி நாகப்பட்டினத்துலேருந்து பேசுறேன் எங்கள் ஏரியாவில் நிறையா தேட்டர் இருக்குது முதல்ல பாண்டியன் தேட்ரு பற்றி சொல்கிறேன் அந்த தேட்ருக்குள்ளே போகும்போதே அங்கே சுற்றுசூழல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே போயிட்டால் சீட்டு உட்காரதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் படம் பார்த்தாலும் முதுகு வலி இடுப்பு வலி வராமல் இருக்கும் ஃபுல்லாக ஏசி இருக்கும் நல்லா குளிரும் நடுவில் இடைவேளை விட்டால் வாங்கி சாப்பிட வெளியே நிறையா வெச்சுருப்பாங்க சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சௌண்டு கேட் கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடுத்து தேவி தேட்ருன்னு ஒரு தேட்டர் இருக்குது அதை பற்றி சொல்லணுன்னால் பெரிசா சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அங்கே சீட்டும் சரியாக இருக்காது ஃபேன் மட்டும் தான் இருக்கும் ஏசியும் இருக்காது இடைவேளை விட்டால் வாங்கி சாப்புடறதுக்கும் அதிகமாக பொருள் இருக்காது சுவையும் நல்லாயிருக்காது அந்த தேட்ரை சேர்த்து வெச்சு பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன் இப்போல்லாம் யாரும் காசு கொடுத்து தேட்ருக்கு போயிட்டு படம் பார்க்கறது கிடையாது எப்போ டிவியில் போடறாங்களோ டிவியிலேயே பார்த்துட்டு போயிடறாங்க இப்போ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் எப்போ டிவியில் போடுறாங்களோ அப்போ தான் வந்து படம் பார்ப்போம் அதிகமாக வெளியில் போயிட்டு தேட்டரில் படம் பார்க்க விரும்புவது கிடையாது யாரும் செலவு பண்ணுறதுக்கும் விரும்புவது கிடையாது இப்போ பெரிய நடிகர்களோடய படம் வெளியிடறாங்க அப்படின்னா அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு வந்து நிறையா கேட்கறாங்க அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு யாருமே விரும்பறதில்ல நான் வந்து யார் கூட போனால் சந்தோஷமாக இருப்பேன் அப்புன்னு பார்த்தோன்னா என்கூட என்னோடய நண்பர்கள் வந்தால் அப்புறோம் என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்க என்னோடய தங்கச்சி என்னோடய அம்மா அப்பா இவங்க கூட எல்லாம் தேட்டருக்கு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்புவேன் இவங்களா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வந்து தேட்ருக்கு போவோம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும்